சார் என்னுடைய குழந்தையை நான் பள்ளியில் சேர்க்கணும் அந்த பிறப்பு சான்றிதழ் வந்து நான் ஆஃபீஸில் பதிவு பண்ணிருக்கிறேன் அது இன்னும் வரலை அது வந்ததும் நான் உடனே உங்கக்கிட்டே வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் ஆகையால் என் பிள்ளைக்கு அந்த பிறப்பு சான்றிதழுடைய இதை கொஞ்சம் தயவு செய்து ஒரு ஏற்பாடு செய்யுங்கள்